இப்போ வந்து ஸ் சாப்பிட்டிங்களா ஆவுண்டு சாப்பாடு உண்டிலா அப்படின்றது சாப்பிட்டிங்களா அப்படின் மாருனுச்சி இப்போ காலப்போக்கிலப் சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி மாறுது இந்த மாதிரி தான் வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா இல்லை உத்தியோகத்துக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின் கேட்கறது வேலைக்கு போயிட்டு வந்தீங்களானு கேட்கற இப்போ மாறுது அவ்வளோ தான்